நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் ஒரு ஹேன் பேக் வாங்கிருந்தேன் அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷ்ஷாக இருக்குது அதாவது யூனிக் கலர் இங்கே கடைகளில் கிடைக்காத மாதிரி ஒரு கலராக இருக்குது இன்னொன்று வந்து அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அதாவது பேர்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு இடம் பாட்டில் வைக்கிறதுக்கு ஒரு பௌச் அந்த மாதிரி சொல்லிட்டு எது எது இப்போ புக்ஸ் எதாவது நம்ம எடுத்துப் போகிறதா இருந்தால் அதுக்கு ஒரு பௌச் மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க எதுதெது அதாவது நம்ம வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பேக்கில் வைப்பமோ ஒரு ஹேன் பேக்கில் வைப்பமோ அது அதுக்கு வந்து அப்படிடே மொத்தமாக போடாமல் ஒரு ஒரு பௌச்சாக உள்ளே கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ் மாதிரி நம்ம எது எதில் எது எது வைக்கிணுமோ இப்போ அப்படிடே ஜிப்பை திறந்தா அதில் மொபைல் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது பென்னு சொருகிறதுக்கு பென் மா பென்னோட சைஸுக்கு ஒரு பௌச் மாதிரி இருக்குது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பாட்டில்ஸெலாம் வைக்கணும் இப்போ ஒரு கப்பு வந்து நம்ம சாயமல் எடுத்துகிட்டுப் போகணும் அப்படின்னா இப்போ சாதாரணமாக அந்த பேக்குள்ளே போடும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அதுவே அந்த மாதிரி ஒரு பௌச் மாதிரி குடுத்துருக்காங்க ஸோ அதில் வெச்சு நம்ம இப்படி கவர் பண்ணிட்டால் அந்த கப்பு வந்து எப்வுமே சாயாது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு